இப்போ ஈரோடு மாவட்டத்தில் நான் படிச்சுகிட்ருக்க காலேஜ் வந்து கோபி ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எஜிகேஷன் வித் லோ காஸ்ட் அப்படினா எங்கள் காலேஜ் சொல்லலாம் ஏன்னால் மற்ற காலேஜெலாம் கம்ப்பேர் பண்ணும்போது எங்கள் ஃபீஸ் ரொம்ப கம்மி அதே மாதிரி குவாலிட்டியான எஜிகே எஜிகேஷன் சிஸ்ட்டமும் இருக்கும் மோஸ்ட்லி மக்கள் விரும்புறது என்னென்னால் இப்பெல்லாம் இன்ஜினியரிங் சைடு தான் என்னதான் இஞ்சினியர்ங்ஸ் நிறைய இருந்தாலும் மக்கள் அதைதான் விரும்புகிறாங்க அப்புறம் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறைல இருக்குது பெருந்துறைல ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்த மெடிக்கல் காலேஜ் அங்கே இருக்கிறனால உடம்பு சரியில்லனாலும் அங்கே போய் பார்த்துட்டு ப்ளஸ் எஜிகேஷன் சிஸ்ட்டமும் அங்கே எப்படிதான் ரன்னாகுது அப்படிங்குற ஒரு பார்வையும் டுவல்த் படிக்கிற மாணவர்கள் குரூப் எக்ஸாமுக்கு இல்லை கோ கோச்சிங் கிளாஸ் நீட் கோச்சிங் போய்கிட்ருக்கற பீப்புளெல்லாம் எந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி போய் விசிட் பண்ணிவிட்டு வருவாங்க விசிட்டிங்குனே ஒரு தனியாக ஒரு இடமே இருக்குது ஈரோடு மெடிக்கல் காலேஜ்ஜில் அப்புறம்